என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்டின்னு பார்த்திங்னா நான் வந்துட்டு அமேஸானில் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்ட்ரு பண்ணிணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு நானும் ஃபஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக ஆர்ட்ரு பண்ணலாமா வேணாமா ஆர்ட்ரு பண்ணலாமா வேணாமான்னுதான் யோசிட்டிருந்தேன் அப்புறமே ஃபைனலாக டிஸிஷன் பண்ணி சரி நம்ப ஆர்ட்ரு பண்ணிடுவோம் நம்ப ஆர்ட்ரு பண்ணால் நமக்கு ரொம்ப பிடிச்சிருவோம் நம்ம வந்தா வந்து பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்னாலும் பார்த்துக்கலாம் இல்லைனா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை வந்து ஆர்ட்ரு போட்டேன் அந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு வந் அந்த ட்ரெஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன் ரிசீவ் பண்ணிணதுக்கப்பறோம் பார்த்திங்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் நினச்சத விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்னா நான் என் அது வந்து எனக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான் ஆர்ட்ரு பண்ணிணேன் ஆனால் வந்ததுக்கப்புறோம் அது இன்னும் பிடிச்சிருச்சி எனக்கு நான் க்ளாத் நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்லா நினச்சேன் ஆனால் க் க்ளாத்லாம் ரொம்ப ஃபர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு காட்டன் தான் போட்டிருந்தாங்க அதேமாதிரி ப்யூர் காட்டனில்தான் வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்துட்டு அந்த ப்ரிண்ட் எல்லாம் போயிடுன்னு நினச்சேன் ஆனால் அந்த ப்ரிண்ட் எல்லாம் போகல அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அந்த ட்ரெஸ்ஸு அதுதான் என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்